இப்போது பார்த்தீங்கள்னாக்கா கவிதை எழுதுவது கதை எழுதுவது எல்லாமே எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அதுவும் தமிழ் எழுதவது எனக்கு அதை விட பிடிக்கும் இப்போது கவிதைன்னும்போது மழையை பார்த்து சொல்லு இப்போது எழுதுவேன் ஆறை பார்த்து சொல்வேன் நிலாவை பார்த்து சொல்வேன் எல்லாத்தையுமே பார்த்து கவிதை சொல்வேன் கதை எழுதுவதுன்னும்போது வந்து நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது வந்து இந்தமாதிரி போட்டிங்கள்லாம் நான் கலந்துக்கிட்டேன் அப்போது வந்து எனக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க அதை வச்சு எனக்கு ஏன் நாம்பளே ஒரு கவி கதை எழுதக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் உண்மையாலுமே பிள்ளைங்கள விளையாடறத பார்த்து இன்னும் வேறே ஊரில் நடக்கிறதெல்லாம் பார்த்து அதை பார்த்து சின்ன சின்னதாக கதையும் எழுத ஆரமித்தேன் ஆனால் எல்லாமே வந்து தமிழில் தான் எழுத ஆரமித்தேன் தமிழ்மொழி தான் எனக்கு பிடிக்கும்